நாங்கள் அது சமைக்கும் போது காலையில் வந்து ரெண்டு நேரம் காலையிலேக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்தே சமைச்சிக்குவோம் இட்லி தோசை எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் இந்த எல்லாம் கிராமத்தில் எல்லாம் அப்படி எல்லாம் இட்லி தோசை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் காலையில் சமைக்கிறதையே மத்தியானத்துக்கு வச்சுக்குவோம் பற்றலேன்னா கூட ஏதாவது பண்ணிக்குவோம் காலையில் சாப்பாடு தான் பண்ணுவோம் சாம்பார் ரசம் இந்த மாதிரி வச்சுக்குவோம் நைட்டு ஏதோ தாளித்த சாப்பாடோ இல்லைன்னா நைட்டு ஏதோ இட்லி தோசையோ அந்த மாதிரி பண்ணிக்குவோம் கிராமத்தில் எல்லாம் நினைக்கிற மாதிரி காலையில் இட்லி தோசை அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் எங்கள் வீட்ல அப்படித்தான் நாங்கள் எப்போவுமே அப்படித்தான் சாப்பிடுவோம் இந்த இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க எங்கள் வீட்லெலாம் எப்போவுமே சாப்பாடு தான் வேணும் அரிசி சாப்பாடு தான் மெயினாக வேணும் இல்லைன்னா க க ராகி கம் கம்பு களி இந்த மாதிரி சாப்பிடுவாங்க இடையில சாப்பிட்டுக்குவோம்